நான் பழைய பாட்டுலாம் அதிகமாக விரும்ப மாட்டேன் இப்போ புதிய பாட்டுதான் கேட்பேன் இப்போ வந்த நியூ ட்ரெண்டுன்ஸ் தான் கேட்பேன் அதுக்கும் இதுக்கான வித்தியாசம் என்னன்னால் அப் பழைய பாட்டில் அதிகமாக அர்த்தம்லாம் நிறையா இருக்கும் இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து நல்லா இருக்கும் நல்லா மியூசிக்லாம் நல்லா கெத்தாக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுதான் அதிகமாக கேட்பாங்க நானும் இப்போ வந்து நியூ ட்ரெண்ட் பாட்டுதான் நல்லா கேட்பேன் அதில் ட்ரெஸ்ஸிங் பழைய பாட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வேறே மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இருக்கற ட்ரெண்டில் வந்து கொஞ்சம் அப்போது நல்லா இருக்கும் எல்லாம் பழைய பாட்டும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் ஆனால் பழைய பாட்டைவிட பழைய காலத்துப் பாட்டைவிட இப்போ இருக்கற பாட்டு நல்லா நியூ ட்ரெண்ட்ஸாக நல்லா இருக்கும் ட்ரெண்டிங் சாங்க்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னால் இந்த அயன் படத்தில் விழி விழி மூடி யோசித்தால் அந்த சாங் இருக்கில்ல அந்த சாங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் அதுதான் நல்லா கேட்பாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்றம் இல்லை அயன் மூவி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே அதுதான் எல்லாமே அப்புறம் சில்லுன் சில்லுனு ஒரு காதல் அந்த மூவியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்த மூவி இப்போ வந்த மூவிலனால் லியோ லியோ படம் நான் அதிகமாக பார்ப்பேன் லியோனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் விஜய் செம்மையா நடித்துருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்றம் நியூ ட்ரெண்ட்ஸு நியூ ட்ரெண்ட்னால் நியூ ட்ரெண்டிங் பாட்டெலாம் அதிகமாக கேட்பேன்